மின்வெட்டு பாதிக்கப்படும் நேரங்களில் அந்த காலத்துலெல்லாம் அரிக்கன் லாம்பு அப்புறோம் அது கொஞ்ச நாள் பொறுத்து இந்த வெண்கல விளக்குகள் இதுமாரி பயன்படுத்துனாங்க அதுகப்புறோம் அது மண்ணெண்ணெயில் பயன்படுத்துனாங்க பயன்படுத்துனோம் இப்போ அதுக்கப்புறோம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மெழுகுத்திரி அதுப்போல் வந்துச்சு அதை வச்சி நம்ப வெளிச்சத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் ஆனால் இப்போ இந்த நவீன காலங்களில் இன்வர்ட்டர் வந்துருச்சு அதன் மூலமாக நம்ப கரண்ட்டு மின்வெட்டு ஆனாலும் அதுவே ஆட்டோமெட்டிக்காக பயன்படுற அளவுக்கு அந்தமாதிரி இப்போ மின்வெட்டு காலங்களில் நம்ப வெளிச்சத்திற்கு ஏற்பாடு செஞ்சிக்குறோம் அதைப்போல் அப்படி இன்னும் இன்னும் பெரிய அளவில் லாஜி இதுப்போல் ஒரு பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இருந்தா மின்வெட்டுக்காக ஜென்ரேட்ரு மூலம் இந்த மின் வெளி வெளிச்சத்தை ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க இதுப்போல் இந்த மின்வெட்டின் பாதிப்பின்போது நம்ம மாற்று இதாக வெளிச்சத்திற்காக ஏற்பாடு செஞ்சிக்கிறோம்